ஹலோ குட் ஈவ்னிங் சொல்லுங்கள் அப்படிங்களா எவ்வளோ நாள் ஆச்சுங்க ம் ம் ஆ ஓகேங்க ஆ சரிங்க புடவைங்கள்லாம் எவ்வளோ ரேட்டுங்க பட்டுப்பொட பட்டுப்புடவை எவ்வளோ ரேட்டு அப்படிங்களா நல்லாயிருக்குங்களா துணி சரிங்க சுடிதாரெல்லாம் இருக்குதுங்களா எவ்வளோ ரேட்டுங்க ஆமாங்க கேர்ள்ஸுக்கான டாப்

எங்களுக்கு ஒரு மூணாயிரருபா எடுத்துன்னு வந்தால் ஒரு ஃபேம்லிக்கான ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்துக்கலாங்களா அவ்வளோ ரேட்ல நீங்கள் தருவீங்களா எல்லாமே ஒரு அஞ்சு பேர் இருக்குறோன்னா மூணாயிருபாய்க்கு எடுத்துக்கலாங்களா

ம் அப்படிங்களா சரிங்க சரி நாங்கள் ஒரு ஆ ஓகேங்க நான் ஒரு அஞ்சு பேரை கஸ்டமராக கூட்டிட்டு வரேன்னா அப்படி ஏதாவது தள்ளுபடி இல்லை ஆஃபர் எதனால் இருக்குதுங்களா சரிங்க கண்டிப்பாக கால் பண்ணுறோங்க ஏன்னா இப்போது திருவிழா வருது அதுக்காக ட்ரெஸ் எடுக்கலாம்னு எல்லாம் பேசிகிட்டு எடுக்கிறோம் ஆ ஆனால் எ எங்கே இங்கே லோக்கல்லே எடுத்துக்கலாம்னு ப்ளான் பண்ணோம் சரி நீங்கள் ஆஃபர் வேற இருக்கிறதா சொல்கிறீங்க இல்லையா அதனால் நாங்கள் உங்கள் நீங்கள் சொல்கிற இடத்துலே வந்து எடுத்துக்கிறோங்க கொஞ்சம் ஆனால் பார்த்து நல்லதாக கொடுங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஏதோ ஒன்று ஏனோ தானோன்னு துணியை கொடுத்துறாதீங்க எங்களுக்கு துணியை பற்றி அவ்வளவும் தெரியாது அதனால் நல்ல ட்ரெஸ்ஸாக கொடுங்க சரிங்க நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டே வரேங்க ஆ ஓகேங்க விசிட்டிங் கார்டு அப்படி எதனால் இருந்தால் கொடுத்துட்டு போனீங்கன்னால் நல்லாயிருக்கும் ஆ சரிங்க ஓகேங்க அப்படின்னா நான் வரேங்க கால் பண்ணிட்டு ஆ ஓகேங்க தேங்க்ஸ்ங்க